ஹலோ வணக்கம் காவ்யா பண்ணை சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள் மேடம் சரி ஓகே மேடம் கிடைக்கும் நி உங்களுக்கு எந்த மாதிரி விதைகளெலாம் வேணும் சொல்லுங்கள் ஓகே அப்புறம் வேறு மேடம் ஆ இருக்குது மேடம் எங்கள்கிட்ட பழங்களுடைய விதைகளும் இருக்குது அது மாதிரி விதையும் வேணுமா மேடம் எது மாதிரி பழங்களெலாம் வேணும் மேடம் சொல்லுங்கள் ம் அப்புறம் ஓகே அப்புறம் சரி ஓகே மேடம் நீங்கள் நேரில் வாங்க நேரில் வந்து நீங்கள் வந்து பாருங்கள் நிறைய விதையெல்லாம் நம்மள்ட்ட இருக்குது சாம்ப்பிள் இருக்குது நீங்கள் ஃபஸ்ட்டு சாம்ப்பிளெலாம் வாங்கிகிட்டு போய்விட்டு பாருங்கள் அந்த விதைகளெலாம் பிடிச்சிருந்துச்சினா திரும்பி நீங்கள் மொத்தமாக கூட வாங்கிக்கோங்க நீங்கள் இப்போ விவசாயி விவசாயத்துக்கு போ போடப் போகிறிங்களா இல்லை வீட்டில் போடுற மாதிரியா தோட்டப்பயிர் மாதிரியா அப்படியா சரி ஓகே மேடம் நீங்கள் நேரில் வந்து வாங்கிக்கோங்க நேரில் வந்து சாம்ப்பிள் வாங்கிட்டு போங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நல்லா இருந்துச்சுனால் கூட மொத்தமாக வந்து வாங்கிக்கோங்க எது மாதிரி மேம் எது மாதிரி ரேட்டில் வந்து நீங்கள் கேட்குறீங்க ஓகே ஓகே ஓகே மேடம் வாங்க நீங்கள் இப்போது எது மாதிரி ரேட்டில் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க மேடம் சரி ஓக் ஓகே நீங்கள் நேரில் வாங்க நேரில் வந்துட்டு பாருங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி விதைகள்லாம் வேணும்னு சொல்லிட்டு கே ம் ஓகே ஓகே மேடம் அட்ரஸ் தெரியுமா உங்களுக்கு நீங்கள் அட்ரஸ்ஸு அட்ரஸ் வந்து கரெக்டாக விழுப்புரம் சிக்னல்லேருந்து போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் நாலாவது கடை நீ நீங்கள் வந்துட்டு எனக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அட்ரஸ் திருப்பி உங்களுக்கு சொல்கிறேன் தெரியலனா ஓகே நீங்கள் நேர்லேயே வந்துட்டு நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க சரிங்க மேடம் நன்றி வைக்கிறேன்